இந்த காலம் முடித்தா இரநூத்தம்பது ரூபாய் மேம் ஆ ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் எல்ஐசி ஆ ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் சார் ம் உங்கள் பேர் ஆ ஓகே ஏஜ்ஜு ஆ ஓகே சார் சார் நம்ம கிட்டே ஸ்கீம்ஸ்ஸு இருக்குது சார் நிறைய இருக்குது சார் ஆ ஃபைவ் இயர் ப்ளான் இருக்குது ஒன் இயர் ப்ளானும் இருக்குது இல்லை இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்சில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கில்ல அந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அந்தமாதிரி ஸ்கீம்ஸ்ஸும் இருக்குது இந்தமாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எந்தமாதிரி ஸ்கீம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எப்படி ஒரு வருஷத்துக்கு கட்டுறீங்களா இல்லை அஞ்சு வருஷத்துக்கு கட்டுறீங்களா இல்லை ஒரு பத்து வருஷம் அந்தமாதிரி பெருசாக ஏதாவது கட்ட ட்ரை பண்ணி பெருசாக ஒரு பத்து வருஷம் இப்போ உங்களுக்கு இருபத்தெட்டு வயது ஆகுது சார் நீங்கள் இப்போ கட்ட ஆரம்பிச்சுங்கனா முப்பத்தெட்டு வயது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கீம் வரும் உங்களுக்கு முப்பத்தெட்டு வயது ஆகும் போது அதில் மொத்த அமௌண்ட் எவ்வளவோ அது நீங்கள் எடுக்கலாம் அது உங்கள் கையில் கொடுத்துருவோம் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு ப்ளஸ் நீங்கள் இந்த பத்து வருஷத்தில் ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு பாதி இது வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் நீங்கள் கட்டின பணத்தில் நீங்களே ஒரு ஒரு பாதி அமௌண்ட்டு ஒரு செலவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு லோன் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்களே இப்போது ஆஃபீஸ்சில் பிஎஃப்பு பிஎஃப்பு சேலரியில் இருந்து நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் எடுத்துக்கிறோம்ல அந்தமாதிரி இந்த ஸ்கீம் நீங்கள் ஒரு பத்து வருஷம் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் கட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சாவது வருஷம் வரும் போது நீங்கள் பாதி எடுத்துக்கலாம் அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ்ஸும் இருக்குது ஆ நீங்கள் உங்கள் அது அது அந்த டீட்டெய்ல்ஸ் சார் மந்த்லி மந்த்லி கட்டுற மாதிரியும் இருக்குது இயர்லி கட்டுற மாதிரியும் இருக்குது ஹால்ஃப் இயர்லி ஹால்ஃப் இயர்லி அதாவது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு டைம் கட்டுற மாதிரியும் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு எந்தமாதிரி ப்ளான்னு வேணும் சார்

சார் நீங்கள் சேலரி பெர்சன் அப்படின்றதுனால் இப்போ மற்ற கம்பெனிஸ்லஸ் லைக் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியெல்லாம் பண்ணுற மாதிரி உங்கள் சேலரி அகௌண்ட்டில் இருந்தெல்லாம் எடுக்க மாட்டோம் நீங்களாக கட்டுற மாதிரி தான் இருக்கும் அதை சொல்லிடுறேன் ஏன்னால் எல்ஐசி அப்படிங்றது நீங்கள் கட்டுறது தான் நீங்கள் நீங்கள் விருப்பப்பட்டு கட்டுறது தானே தவிர நாங்கள் உங்கள் உங்கள் அகௌண்ட்டில் இருந்து மாதம் மாதம் இவ்வளோது எடுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை சரிங்களா ம் அதெல்லாம் ஆ கட்டலாம் சார் நீங்கள் மூவாயிரம் அப்படின்ற மாதிரியும் கட்டலாம் ஐயாயிரம்ங்ற மாதிரி கட்டலாம் பட் அந்த எண்ட் ஆப் த ஸ்கீம் வந்து உங்களுக்கு நீங்கள் கட்டுனதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நாங்கள் கொடுத்துடுவோம் இன்கேஸ் நீங்கள் ஸ்கீம் கட்ட ஆரம்பித்து அந்த ஸ்கீமோடய மொத்த வேல்யூ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கட்ட ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்கீமோடு மொத்த வேல்யூ இவ்வளோ தான் வருங்றது நாங்கள் ஒரு ஜென்ரலாக கால்க்குலேட் பண்ணி சொல்லிவிடுவோம் சார் அப்படி சொல்லும் அப்படி அந்த அமௌண்ட்டு வந்து இன்கேஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பத்து வருஷத்துக்கு கட்டுறீங்க அதில் மொத்த அமௌண்ட்டு ஒரு பதினைஞ்சு லட்சம் வருது அப்படின்னு வைச்சுக்கோங்களேன் அந்த பதினைஞ்சு லட்சத்தை கட்டி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சி நீங்கள் நீங்கள் தவறிவிட்டிங்க அப்படின்னால் உங்கள் ஃபேமிலிக்கு மொத்தமாக அந்த ப நீங்கள் கட்டின அமௌண்ட்டோடு சேர்த்து அந்த மொத்த அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதை நாங்கள் க்ளைம் பண்ணி கொடுத்துருவோம்

கண்டிப்பாக பெனிஃபிட் தான் சார் ஃபியூச்சரில் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்புல்லாக இருக்கும் ஆ டாக்குமெண்ட்டு இப்போ உங்களோடய ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் உங்களோடய ஒரிஜினல்ஸெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஜெராக்ஸ்ஸும் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களோடய ஹெல்த் செர்டிஃபிகேட் ஏதாச்சும் அது கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ ஓகே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாளைக்கு ஷார்ப்பாக ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க சார் ஆ நாமினி ஒரு ஆள் உங்கள் வீட்டில் இருந்து சைன் போடுறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்துடுங்க ஆ ஓகே ஆ தேங்க் யூ